அதாவது சுவாரஸ்யமான நிகழ்வு அப்படின் சொல்லிவிட்டு சொன்னோம்னால் டிவியில் செல் ஃபோன் யூடியூப் இந்த மாதிரியான சமூக ஊடகங்களில் வந்துட்டு வேர்ல்டு கப்பு சமீபத்தில் நடந்தது அதில் வந்து அனுபவம் அதிகம் இல்லாத புதுமுக வீரர்களை வெச்சு ஜெயிச்சுட்டு வந்த இந்திய அணி பதினொரு மேட்ச்சி மொத்தமாக நடந்ததில் பத்து மேட்ச்சு வந்து வெற்றிகரமாக ஜெயிச்சுட்டாங்க ஆனால் அந்த கடைசி முக்கியமாக ஜெயிக்கவேண்டிய ஒரு ஃபைனல் மேட்ச்சில் கோட்டை விட்டுவிட்டாங்க மோடி அவர்களுடைய ஸ்டேடியமில் வைச்சதுனால அவர் வந்து பார்த்ததுனால தான் தோற்றுப் போய்விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்துட்டு சுவாரஸ்யமானதாக இருக்குது